எனக்கு தெரிஞ்ச பிற மொழி அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலிஷ் இதை ரெண்டையும் ஒப்பிடுறப்ப இப்போது தமிழ்நாட்டில் தமிழ் அதிகமாக படிக்கிறாங்க ஹிந்தி படிக்கிறாங்க இங்கிலிஷ் படிக்கிறாங்க இதே நம்ம வந்து வேறு நாட்டுக்கு போகிறப்ப வந்து தமிழில் விட ஆங்கிலம் அதிகமாக தேவைப்படுது பிற மொழிகள் அதிகமாக தேவைப்படுது நம்ம தமிழ்நாட்டில் இருந்து நம்ம வந்து மற்ற மொழியை கற்றுக்க ரொம்ப கஷ்ட படுகிறோம் இதே மற்ற நாட்டில் இருக்கறவங்க சைனா ஜப்பான் சிங்கப்பூர் இந்தமாதிரி நாட்டில் இருக்கவங்கலாம் இந்தமாதிரி ஊரில் எல்லாம் இருக்கவங்க நம்ம தமிழில் வந்து ஈசியாக கற்றுக்குறாங்க இதன் மூலம் என்ன தெரியுது நம்ம வந்து தமிழ் மொழியை வந்து அதிகமாக கற்றுக்குற அதை எவ்வளோ கற்றுக்குறமோ அதே அளவு பிற மொழிகளையும் கற்றுக்கணும் அப்படி நம்ம சொல்லெலாம் அப்புறம் தமிழ் மொழி வந்து எப்படின்னா நம்ம கற்றுக்க நம்மள நமக்கு வந்து ரொம்ப சுலபமாக இருக்குது நம்ம கற்றுக்குறதுக்கு மற்ற மற்ற மொழிகள் வந்து நமக்குக் கடுமையாக இருக்குது ஆங்கிலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது எல்லா ஊருலேயுமே பேசுகிறாங்க எல்லா நாட்டுலேயுமே பேசுகிறாங்க ஆனால் நம்ம தமிழில் வந்து தமிழ்நாட்டில் கம்மியாக பேசுகிற நிலைமைக்கு வந்து அதிகம் அதிகமாக இருக்குது நம்ம தமிழில் விட மற்ற மொழியை வந்து எல்லோரும் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னால் வேலை கிடைக்க மாட்டேங்குது இந்தமாதிரி மொழிகளில் கற்றுக்கிட்டா நமக்கு வேலை கிடைக்கும் இந்தமாதிரி அப்படின்றதுனால தமிழை வந்து கற்றுக்காம மற்ற பிற மொழிகளில் வந்து கற்றுக்கிறாங்க